சத்தமாக புத்தகம் பார்த்தெல்லாம் எப்போவும் நான் சிரிச்சதில்லைங்க டிவி பார்த்து காமெடி பாத்து சிரிச்சுருக்கேங்க புத்தகத்தைப் பார்த்துலாம் எதுவும் சிரிக்கிலைங்க ஏன்னால் புத்தகத்தில் அப்படி எதுவும் நானு காமெடி படிக்கிலைங்க அதிகமாக சிரிக்கின்ற மாதிரி என்ன நகைச்சுவையும் புத்தகத்தில் இல்லைங்க புத்தகம் படிக்கின்ற அளவுக்கு இல்லைங்க கதை புத்தகம் படிக்கிறதில்லைங்க அதுதான் நான் வந்து திருவாசகம் தேவாரம் பெரியப்புராணம் தித் திருத்தொண்டர்தொகை இந்த மாதிரிதாங்க நா படிச்சுருக்கேன் சிரிக்கின்ற மாதிரி புத்தகங்களை நானு படிச்சது இல்லைங்க அதாவது உணர்வுப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக என்ன இருக்குது எந்த கதை இருக்குது அதைதாங்க நான் விரும்பிப் படிப்பேன் சிரிக்கின்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் படிச்சதில்லைங்க